நான் வந்து பொதுவா ஃப்ரீஃபயர் தான் விளையாடுவேன் எனக்கு எனக்கு ஆமாம் எனக்கு ஃப்ரீஃபயர் தான் எப்பவும் பிடிக்கும் பப்ஜி இன்னும் நிறையா கேம் இருக்கு ஆனால் அந்த கேம்லாம் எனக்கு பிடிக்காது எப்பயும் எனக்கு ஃப்ரீஃபயர் தான் ஃப்ரீஃபயர் வந்து எப்படின்னா ஒரு லவ்வு பிரேக்அப் அப்படி லவ் பிரேக்அப் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் கொஞ்ச ரொம்ப ஆறுதலான ஒரு கேம் நல்ல கேம் தான் அது அது ரொம்ப டாப்அப் பண்ணி கேம் கேமுக்கு அமௌண்ட்டு டாப்அப் பண்ணி அப்படி விளாட்றவங்க மத்தில நாங்களாம் எப்படின்னா நம்ம இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவே விளாட்றோம் அந்த மாதிரி நாங்களாம் நல்லாயிருக்குங்க கேமுன்றது எப்படி சொல்கிறது நிறைய நிறைய கேரக்ட்ரு இருக்கு அதில் கன் ஸ்கின் நிறைய இருக்கு அதில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க கன் ஸ்கின்னு அதுக்காகவே நாங்களாம் விளாடுவோம் விளாண்டு விளாண்டு ரூம் மேட்ச்சு கூப்பிட்டா விளாட்றது ஃப்ரெண்ட்ஸோடு இன்னும் நிறையா இருக்கு இந்த ஓவராக வாய் பேசினா பசங்கள்லாம் ஏதோ ஓவராக வாய் வாய் வாய் பேசுவாங்க என்னோடு ரூம் மேட்ச் வாடா என்னோட ரூம் மேட்ச் வாடான்னு அப்போதைக்கு அவங்கள்ட்டனா கூப்பிட்டு வச்சு அடி அடி அடி அடின்னு அடித்து தோக்கடிக்கிறது இந்த மாதிரினா எங்களுக்கு ஜாலியாக பிடிக்கும் ஜாலியாக விளாட்றதுனாலும் விளாடுவோம் சீரியஸாக விளாட்றதுனாலும் விளாடுவோம் ஃப்ரீஃபயருன்றது நான்தான் சொல்லிட்டன்ல நான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதாங்க சொல்கிறேன் எனக்கு எனக்கு இது வரைக்கும் யாருக்கு எப்படி இருந்ததோ இல்லையோ எனக்கு வந்து எப்போதும் ஃப்ரீஃபயர் தான் இது வரைக்கும் ஃப்ரீஃபயர் இது வரைக்கும் டெலிட் பண்ணதே கிடையாது நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக விளாட்றேன் இதுக்குனு டாப்அப்னு ஒரு நால்ரூபா பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் நாலாயரரூவா அஞ்சாயரரூபா பண்ணிருப்பேனா அது வந்து ஒரு முப்பது ரூபா ஃப்ரீ இருவது ரூபா ஆஃபர் இந்த மாதிரி போட்டதுதான் மற்ற பசங்கனா ஒரு லட்சம் அம்பதாயிரம்னு போய்ட்டு இருக்குது அந்த மாதிரில்லாம் நான் பண்ணமாட்டேன் ஆனால் நான் பண்ணுறது இது வரைக்கும் அவ்வளோதான் பண்ணியிருப்பேன் நான் சம்பாரித்து நாலு வர்ஷம் அஞ்சு வர்ஷம் ஆகியுமே அஞ்சு அஞ்சாயிரம் நாலாயிரம்தான் பண்ணயிருப்பேன் அவ்ளோதாங்க இவ்வளோ ரொம்பலாம் டாப்அப் பண்ணிலாம் விளாடமாட்டேன் ஓரளவு நான் ரொம்ப ஆஃபர் வந்துச்சுன்னா டாப்அப் பண்ணி விளாடுவேன் அவ்வளோதான் வேற ஒன்னும் இல்லைங்க இது பற்றி இப்படிதான் நான் டாப்அப் பண்றதை பொருத்துதாங்க இருக்கு கேமு அந்த கேம் வந்து விளாட்றது எல்லாம் எல்லோரும் விளாண்டுர்லாம் டாப்அப் பண்ணுறதுங்குறது அந்த ஸ்கின்னு அவங்க அவங்க ஸ்கின்னை பார்த்து பொருத்து அடிக்கும் அந்த கன்னுனா ஒவ்வொரு ஸ்கின்னு ஒவ்வொரு கன்னை பார்த்து அடிக்கும்ங்க அதை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையா இருக்குங்க கேரட்டு ஸ்கில் இருக்கு கேரட் இருக்கு கேரட்டு ஸ்கில் இருக்கு அப்பறம் அழாக்கு கே ஸ்கைலரு கன்னு ஸ்கின்னு ஏகே எம் சிக்ஸ்ட்டி எம் ஃபோரு ஏ ஒன்னு எஸ்கேஎஸ்சு ட்ராகனோ டபுள் ஷாட்டு அப்புறம் எம் டென்னு மேகு அப்பறம் எம் எம் ஃபைவ் ஹண்ட்ரடு ஜி எயிட்டினு உஷி நிறையா கன்னு இருக்குங்க இந்த மாதிரி ஃப்ரீஃபயரில் அதில் எனக்கு பிடிச்ச கன் வந்து எம் பி ஃபார்ட்டி டவலு வேரல் யூ எம் பி ஏகே இந்த மாதிரின்னாங்க பிடிக்கும் ஓரளவு மன அழுத்தத்தை எனக்கு அவ்வளோவா டாப்அப் பண்ணி அப்படி இப்படி விளாட்றாங்க எனக்கு அப்படி இல்லை எனக்கு அப்படின்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு எனக்கு லவ் பிரேக்அப் தான் ஃபெயிலியர் தான் ஆனால் நான் எனக்கு நான் என்னை பொருத்த வரைக்கும் நான் வெளாடணுன்றதுக்காக விளாட்ல எனக்கு மனஅழுத்தத்தை அதாவது என்னோட மனது மனது கஷ்டமாக இருந்துச்சுனா அந்த கஷ்டத்தை போக்குகிறதுக்காக நான் விளாடுவேங்க அவ்வளோதான்